எனக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க எப்படின்னா என்னோடய என்னோடய மொபைலில் என்னோடய ஃபோனில் வந்து என்னோடய தொலைபேசியில் வந்து சார்ஜு கம்மியாகும் போது பவர் கம்மியாகும் போது நான் சார்ஜு ஒயரை இப்படி சார்ஜ் ஒயரை நான் குத்தி நா சார்ஜ் போட்டுக்குவேன் அது வந்து என்னோடய சார்ஜர் வந்து டர்போ சார்ஜர் அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் டர்போ சார்ஜர் இதுக்கு முன்னாடி நா ஒரு மொபைல்லாம் வச்சுருந்தேன் அதுக்கு நார்மல் சார்ஜர் தான் நார்மல் டைப் தான் நார்மல் சார்ஜர் தான் அது வந்து ஸ்லோவாக தான் ஏறும் ரொம்பவே ஸ்லோவாக ஏறும் பேட்ரிலாம் ரொம்ப கெப்பாசிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும் அதனால ரொம்பவே ஸ்லோவா தான் ஏறும் இப்போ நான் வச்சிருக்கிற மொபைல்க்கு வந்து சார்ஜர் நல்லாவே ஏறுது சார்ஜர்லாம் அதிகமா பயன்படுத்தப்படுறது வந்தனா இந்தமாதிரி மொபைல்ஸ்க்கு பேட்ரிகளுக்கு அதிகமாக சார்ஜர் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி இயந்திரங்களுக்குலாம் முக்கால்வாசி அதிகமாக சார்ஜருங்கறது வந்து பயன்படுத்துவாங்க சார்ஜர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது ச சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போ பா பாசிட்டிவா சொல்லணும்னா சார்ஜரில் நிறைய விதமான சார்ஜர் இருக்குது அது எல்லார்ட்டியுமே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது இப்போது உதாரணம் சொல்லணும்னா பாட்டு கேட்கணும்னாலும் நம்ம சார்ஜர் பின்னுமாதிரி பின் குத்திதான் இது பண்ணுறோம் சார்ஜ் ஏற்றுறதா சார்ஜர் குத்தி தான் சார்ஜ் ஏற்றுறோம் ஸோ சார்ஜர் வந்து நம்மளுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாத்தான் இருக்குது சார்ஜர் பற்றி சொல்லணுன்னா சார்ஜரு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது பட் அதில் டிஸ்அட்வான்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லை சுவிட்செல்லாம் கரெக்டா ஆன் பண்ணி சார்ஜு போட்டுவிட்டு சுவிட்செல்லாம் கரெக்டா ஆஃப் பண்ணணும் சார்ஜர் வந்து எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்தான் பயனுள்ளதாக தான் இருக்கும் இப்போ வரைக்குமே சார்ஜர் இல்லைனா அப்புறம் நம்ம நம்மளால் எப்படி அதுக்கு சார்ஜு பவர் பண்ண முடியும் அதனால் சார்ஜர் கண்டிப்பாக வேணும்